நாந் வந்து ஓவிய வகுப்பு ஏற்படுத்தியிருக்கேன் என்ன அப்படின்னா நான் வந்து டுவெல்த்து முடித்துட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் அதுலேருந்து கொஞ்ச நாள் எனக்கு காலேஜ் ஓபன் பண்ண லேட் ஆகிடுச்சு அதனால் நான் வந்து ட்ராயிங் கிளாஸ் வந்து எடுத்தேன் நிறையா ஸ்டூடண்ட்ஸ்க்கு அங்கே வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்கறத தாண்டியும் நான் வந்து ஒரு பேசிக் சொல்லிக் கொடுத்தேன் அதுலேருந்து நிறைய இனோவேட்டிவாக புதுசு புதுசாக அந்த மாணவர்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருந்துச்சி ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்து நான் கண்டெக்ட் பண்ணதில்லை இன்னொருத்தவங்களோடு சேர்ந்து பண்ணேன் அங்கே வந்து நிறைய வந்து எனக்கு வந்து நானும் கற்றுக்கிட்டேன் மற்றவங்களுக்கும் நிறைய சொல்லிக் கொடுத்தேன்